ஹலோ ஆ சொல்லுங்கம்மா

நீங்கள் எ உங்கள் பேர் உங் நீங்கள் எந்த வகுப்பும்மா படிக்கிறீங்க க்ளாஸு ஆ ஓகேம்மா இப்போ டுவெல்த்து வந்து ஸ்கூல் வரும் போது இப்போ ஆரம்பத்தில் சொல்ட்டோம்ல லீவு போட கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லைம்மா நம்ம வந்து ரொம்ப முடியல வர முடியல ஹெல்த் ப்ராப்லம் இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும் மற்ற எந்த ரீசனுக்காகவும் லீவ் கொடுக்க முடியாதம்மா அது முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாம் இல்லைங்களா இந்த மாதிரி இஷ்யூலாம் பேரண்ட்ஸ் கிட்ட இது மாதிரி சொல்லிட்டோம் மேக்ஸிமம் இந்த மாதிரில்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஸ்டூடண்ட்டை கூட்டிகிட்டு போக வேண்டாம் ஏன்னால் பப்ளிக் எக்ஸாம் வருது இல்லைங்களா அதனால் அதுக்கு ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு சரியாக போயிடும் அது இல்லாமல் இந்த மாதிரி இக்கட்டான காலக்கட்டத்தில் போயிட்டு அங்கேலாம் போயிட்டு ஏதாவது நோய் தொற்று வந்துச்சுனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து ப்ரா ப்ராப்லம் வந்துச்சுனா லீவ் அடி அடிக்கிடி கேட்பீங்கன்றதனால தான் நாங்கள் அலோட் பண்ணுறதுல்ல ம் சொல்லிருக்கோம் இல்லைம்மா இல்லாட்டி ஆ தெரியுது நா உங்கள் ஸ்கூல் உங்கள் க்ளாஸ் டீச்சர் கிட்ட பேசுகிறேன் ஆனால் வந்து லீவ் அப்படி எல்லாம் கொடுக்க முடியாதுங்களே உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக பேசுகிறீங்ளா அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போகட்டும் கட்டாயம் போய் உங் கட்டாயமாக இதுக்கு நாங்கள் போயிட்டு தான் ஆகணும் ஆனால் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் வந்து லீவ் எடுக்க மாட்டோம் தேவை அதாவது ஹெல்த்து ப்ராப்லம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் எடுப்போம் மற்றபடி லீவு எடுக்க மாட்டோன் சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிக் கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் சரிங்களா இது லாஸ்ட் இது லாஸ்ட் வார்னிங் சரிங்களா ஆ சரி